எங்கள் மா எங்க தமிழக மாநிலத்தின் கலைச்சாரங்கள் ஜல்லிக்கட்டு பொங்கல் தீபாவளி இது முக்கியமான பண்டிகைகள் இதுதான் ஆனால் பொங்கல் பண்டிகையில் வந்து மாட்டுக்கு பொங்கல் வச்சு மாட்டெலாம் குளிப்பாட்டி நல்லா கொண்டாடுவோங்க தமி தமிழர்களின் உழவர் திருநாள் என்று விவசாயிகள்களாக சேர்ந்து பொங்கலை கொண்டாடுவோங்க தீபாவளி இப்போ போகிப்பட்டி போகிப் பண்டிகை எல்லாம் கொண்டாடுவோங்க அப்புறம் ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் தமிழ்நாட்டுகாரர் எவ் ஜல்லிக்கட்டு எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதல் மரியாதை ஜல்லிக்கட்டுதான் எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாக இதுவரையிலையும் கொண்டாடிகிட்டு தான் இருக்கிறோங்க ஜல்லிக்கட்டெலாம் ஜல்லிக்கட்டு இல்லை தமிழர்களுக்கு ஒரு இந்தியாவில் தமிழர்களுக்கு ஒரு தனித்துவம் என்றால் ஜல்லிக்கட்டு தான்